எனக்கு ஸீ தமிழ் சேனலில் வந்துங்க நாட்டுப்புறப் பாட்டு வந்து பிள்ளைங்களலாம் வரச்சொல்லிப் பாடுவாங்க எனக்கு அந்த பாட்டு ரொம்ப சின்ன பிள்ளைங்க பாடுறது நல்ல பாட்டாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப பிடிக்குங்க அதனால நான் சனி ஞாயிறு வந்து ஸ்கூலுக்கு வந்து வேலையை முடித்துட்டு நான் அந்த பாட்டை நான் பிள்ளைங்க பாடுறத எங்கள் பிள்ளைங்க டிவியை ஆஃப் பண்ணால்கூட நான் இல்லை போடுங்கள் சின்ன பிள்ளைங்க பாடுற பாட்டு அழகா இருக்குதுனு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு அந்த பாட்டு கேட்பேங்க அதிகமாக பெரியவங்களோட சின்ன பிள்ளைங்க பாடுற பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை விரும்பி கேட்பேங்க எவ்வளோ நேரமாக இருந்தாலும் கேட்பேன் சலிப்பில்லாமல் கேட்பேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால